இங்கே வந்து என் எங்க எங்கள் பகுதியில் வந்து இயற்கை வணிகம் சொல்ல போனால் கரும்பு வாழை நெல் கடலை நிலக்கடலை அப்பறம் இந்த வாழை தண்டுகள் வாழை பூ வாழையினுடைய காய் காய்கள் வாழப்பழம் இதெல்லாம் இங்கேருந்து வணிக வளங்கிறது ஏற்றுமதி பண்ணுறாங்க வெளியே கொண்டு போய் விக்கிறதுனால நல்லா ஓரளவுக்கு வருமானம் இந்த பகுதியில் கிடைக்கிது கரும்பு அதே மாரி நல்ல இந்த பகுதியில் சுகர் பக்கத்துலேயே சுகர் ஃபேக்ட்ரிலாம் ரெண்டுருக்கறனால இங்கேருந்தே கரும்பு வந்து நிறைய சுகல் சுகர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க அதுனால் ஒரு வருமானம் வருது இதனால எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கு எங்கள் வளத்தினால